சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா என்னங்கம்மா வேணும் உங்களுக்கு காய்கறி வேணுங்களா

ம் ம் ம் அம்மா காய்கறியெலாம் இப்போதான் எங்கள் வீட்டுக்கு கடைக்கே காலையில் காலையில்தான் வந்து லோடே இறங்குச்சிங்கம்மா நாங்கள் போய் மார்கெட்டில் அப்போ அப்பக்கி புது காய்கறி கீரைகள் காய்கள் எல்லாமே வாங்கிகிட்டு வருவோம் உங்களுக்கு என்ன வேணுமோ இல்லைங்க இல்லைங்க எல்லாம் இப்போ புதுசாக காலையில் அப்போ அப்பக்கி போய் ஈரோடு மார்கெட்டில் போட்டு வருவோங்க வாங்கிட்டு வந்திருக்குறோம் உங்களுக்கு என்ன காய் வேணும்னு சொல்லுங்க ஒரு கிலோ க உருளக்கிழங்கு ஐம்பது ரூபாய் ம் கேரட்டு வந்து அறுபது ரூபாய்ங்க ம் வந்து கத்திரிக்காய் வந்து அறுபது ரூபாங்க உங்களுக்கு எது வேணுமோ ம் ம் ம் சரிங்க இங்கே எல்லாம் வந்து இந்த கேன்டீனுக்கு சாப்பாடு செய்கிறவங்க இந்த இதுக்கு ஹோட்டலுக்கு சாப்பாடு செய்கிறது எல்லாம் வந்து அவங்க வந்து காலையில் அதுக்கு புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே நான் புதுசாக ஃபிரெஷ்ஷாகவே வாங்கிகிட்டு வந்து எல்லாம் இங்கே கடைங்களுக்கும் அவங்க வந்து ஹோட்டல்காரங்கள் வந்து வாங்கிகிட்டு போவாங்கங்க எல்லா காயுமே புதுசாகவே இருக்கும் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ வேணுங்கிறதை வாங்கிக்கலாங்க விலையும் கம்மியாகதான் இருக்குங்க அப்பப்பைக்கு வந்து நாங்கள் வந்து அதிகமாக தங்குகிற மாரிலாம் வாங்குகிறதில்லங்க எந்தளவுக்கு வியாபாரம் ஓடுதுங்களோ அந்தளவுக்கு நாங்கள் வாங்கிகிட்டு வந்து அப்பப்பைக்கு வியாபாரம் பண்ணிவிட்டு இது பண்ணிவிடுவோங்க பழசு பட்டெலாம் நம்ம கடையில் இல்லைங்க உங்களுக்கு என்ன வேணுங்களோ வேணுங்கிறதை வாங்கிக்கிங்க

ஆ சரிங்க உங்கள் பேர் ம் ம் சரிங்க உங்கள் பேர் போட்டு நான் தனியாக எல்லாம் எடை போட்டு நான் உங்களுக்கு கட்டி வைக்கிறேன் நீங்கள் வந்து எடுத்துகங்க க கருவேப்பிலை கொத்தமல்லியெலாம் வேண்டாங்களா எல்லாம் புதுசாகவே இருக்குது கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா உங்களுக்கு என்ன வேணுமோ கீரைகள் பொன்னாங்கண்ணி அரைக் கீரை என்ன வேணுங்களோ வேணுங்கிறதை நீங்கள் உங்களுக்கு இப்போது என்ன வேணுங்களோ வாங்கிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னால் நான் எல்லாம் எடுத்து வைப்பேங்க இல்லைனா எல்லாம் வந்து இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து ஹோட்டலுக்காரங்கள் கேன்டீன்காரங்கள் எல்லாம் காலி ஆகிரும் அப்புறம் அதுக்கு தாங்க சொல்கிறேன் எல்லாம் இப்போதான் வந்தது வந்து வந்ததுங்க காய்களெலாம் சரிங்கம்மா சரிங்கம்மா ம் சரிங்கம்மா உங்கள் பேர் மாராயிங்களா ம் சரிங்க சரிங்க சந்தோஷம்